எங்கள் பகுதியில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கனரா வங்கி இருக்குது அப்புறம் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி இருக்குது முக்கியமாக வந்து அந்த லோன்களுக்கான அந்த காப்பீடு வந்து அங்கேயே அவங்க கொடுத்துர்றாங்க இல்லைன்னா அதை தவிர நம்ப வந்துட்டு இந்த லைஃப் இன்சூரன்ஸுன்னு சொல்கிறாங்க இல்லையா அதில் கூட நாம் வந்து காப்பீடு எடுக்கலாம்